விலங்குகள் மேய்வதற்கு பசுமையான நிலங்கள் இப்போதைக்கி கம்மியாக தான் இருக்கிறது எங்கே பார்த்தாலும் வந்து உங்களுக்கு நகர்ப்புற வாழ்க்கையில்ல வந்திங்கன்னால் அங்கே எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆயிடுச்சு எங்கே பார்த்தாலும் மரத்தை வெட்டி ஒ ஒரு பருவ சூழ்நிலையே வந்து முழுமையாக மாற்றி விட்டார்கள் இதனால் ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுறதுல இருந்து நம்மளுக்கு பருவநிலை கால மாற்றங்கள் எல்லாம் வந்து தலைகீழாக மாறி உள்ளது இதனால் பாதிக்கப்படுகிறது மனிதன் மற்றும் இல்லாமல் ஐந்தறிவு ஜீவன்களும் கூட நிறைய ப்ளாஸ்டிக் பொருட்களை பொறுப்பு இல்லாமல் மக்கள் கண்ட இடத்தில் வீசுகின்றதால் இது வந்து கடலிலும் சரி நீர் ஓட்டங்களிலும் சரி அம் நம்ம நடக்கும் பாதைகள்லையும் விலங்குகள் இருக்கும் பாதைகளிலும் இது அதிகமாக தென்படுகிறது இதை ஐந்தறிவு விலங்குகள் அதை பொருட்படுத்தாமல் அதை உட்கொள்வதுனால் அதனால் அதுங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுகின்றது மட்டும் அல்லாமல் ஃபேக்ட்ரியில் இருந்து வரும் எண்ணெய் கசிவு சில ஆபத்தான டாக்ஸிக் கேஸஸ் எல்லாம் நீர்நிலைகள்ல சேருறப்ப நீர்நிலைகளில் உயிர்வாழும் ஜீவன்கள் இதை உட்கொள்ளும் போது உயிர் இழக்கின்றன ஓ இன் அது மட்டும் இல்லாமல் நம்ம காற்று மாசு அடைவதனால் நம்மளுக்கு காலநிலை மாற்றம் அதிகமாக ஏற்படுகிறது இதனால் விலங்குகள் தாம் அதிகமாக மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் முன்பெல்லாம் அதிக இந்த குருவிகள் பறவைகளை எல்லாம் பார்க்க முடியும் இப்பொழுது எங்கேயுமே தென்படுகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஒவ்வொரு இனங்களும் ஏன்னால் மரங்கள் இருந்தால் மட்டுமே குருவிகள் வாழும் குருவிகளோ மற்ற பறவைகளோ வாழும் இடங்கள் மரங்கள் அது இல்லை என்றால் அதுகள்ல அதுங்கள் எங்கே மரங்கள் செடி கொடிகள் அதிகமாக எங்கே இருக்கிறதோ அதை தேடி செல்கின்றன நகர்ப்புற வாழ்க்கையில் இது எல்லாம் மிகவும் மோசமாக உள்ளது